இந்தியாவோடய பிற பகுதிகளோடு ஒப்பிடும் போது தமிழ்நாட்டுடைய உள்ளூர் பொருளாதாரம் அப்படினு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு ஹை பீக்கில் இருக்குது அப்படின்லா சொல்ல முடியாது கொஞ்சம் குறைஞ்ச லெவலில் தான் இருக்குது இன்னும் பார்க்கும் பொழுது அந்த டெஸ்டிங் மார்க்கெட்ஸ் இந்த ப்ராடக்ட் ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கட்டும் அதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியாஜன்ஸ்சப்ட் எல்லாமே வந்து சப்ளையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பொருளாதாரம் அப்படினு எடுத்துகிட்டாலே வந்து தமிழ்நாடு வந்து பின்தங்கிய நிலமையில் தான் இருக்குது பொருளாதாரத்துலேயும் இல்லை ஒரு ஃபேக்டரிஸ் அந்த டெவலப் பண்ணுற மார்கெட்டிங்லேந்து டெவலப்பிங் இன்டஸ்ட்ரிலேருந்து எல்லா இன்டஸ்ட்ரி சைடுலேயுமே எல்லா மார்கெட்டிங் சைடுலேருந்தும் எல்லா விதத்துலேயுமே வந்து இன்னும் அந்த அளவுக்கு பீக் அட்டைன் பண்ணல தான் தமிழ்நாடு அப்படின்றது இந்தியா லெவலில் பார்க்கும் பொழுது ஒரு பின்தங்கிய நிலமையில தான் இருக்குது இன்னும் மார்கெட்டிங் சைடில் இன்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் பேஸ்ஸில் ஃபேக்டரி பேசஸ்ஸில் இன்னும் தேவையான அளவுக்கு மெட்டிரியல்ஸும் இல்லை மேன்பவரும் பார்க்கும் பொழுது எல்லா விதத்துலேயுமே கம்மியான நிலமையில் தான் இருந்துட்ருக்கு ஸோ என்னோடய கருத்துப்படி பார்க்கும் பொழுது பொருளாதாரம் அப்படின்றது டெஸ்டிங் மார்கெட்டில் அந்த சஸ்டனவல் டெவலப்மென்ட்டில் புதுப்புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர்றதுல அந்த அளவுக்கு வந்து இன்னும் வளர்ச்சியடையலை ஸோ அதுக்குத் தேவையான இன்னும் முயற்சிகள் எடுத்தால் வளர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது